இப்போது வந்து இந்தியாவில் முன்னைக்கினா இப்பைக்கு பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகமாயிருக்குது ஏனால் அப்போலாம் பேங்குக்கு போகணுன்னு நம்ம போய் பாஸ் புக் எடுத்து போய்ட்டு என்ட்ரி பண்ணுவோம் அதுக்கு போய்ட்டு என்ட்ரி பண்றதுக்கோசரம் ரொம்ப நேரமாக நம்ம மட்டும் வெயிலில் நிற்கணும் அங்கே இங்கேனு சுற்றணும் அவங்களை பார்கணும் இவங் அவங்களை பார்கணும் ரொம்ப அலைஞ்சுட்டே இருப்போம் ஆனால் இப்போலாம் அப்படியில்ல என்ன ஆச்சுன்னா இப்போது எங்கே போனாலும் டிஜிட்டல் இந்தியா வந்துச்சு எல்லா ஃபோன்லையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க ஆப் டவுன்லோட் பண்ணி அதுலேயே நிறைய பார்துக்குறாங்க என்ன வேணுமோ அவங்களே எடுத்துக்கிறாங்க அதேமாதிரி நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணுறோம் ஏடிஎம் வச்சுட்டு ஏடிஎம்மில் காசு எடுத்தால் அதனால் ஒரு வளர்ச்சி ஒரு ஆயிரருபா எடுத்தால் ஒரு பர்சன்டேஜ் ஒருரூபா ஆயிரருபாய்க்கு ஒருரூபா போறதால கொஞ்சம் அதிகமாக இந்த ஏஜ் வரைக்கும் ஒருரூபா கிடைக்குது ஆனால் அதே மாதிரி ஒரு அம்பது பேர் இல்லை ஒரு நூறு பேர் ஒரு நாளைக்கு செஞ்சால் அதுலையும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கறதால ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சுக்கிறது